ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள்

ம் நல்லா வேகமாக சொல்லுங்கள் ஆ

மழை பெஞ்சிச்சா நல்ல பனி நல்ல பனியாக பெய்யுதா அதனால வந்து இப்போ என் கிட்டே ஆ என்கிட்ட ஆ ஆ

ஆ தடுப்பூசி போட்டுக்கிட்டிருக்கேன் இந்த கோமாரி மாதிரி இருந்தாலும் வைத்தியம் பார்த்துக்கிட்ருக்கேன் ஆ ஆ நல்ல ஆ ஃபுல்லாக செஞ்சாகும் ஆமாம் இல்லை மாட்டுக் கொட்லெலாம் நல்லா வசதியாக இருக்குது பனியெல்லாம் கூட பெய்யாது நல்ல விதமாக பார்த்துக்குறோம் கோழி பத்து கோழி இருக்குது

ஆ நல்ல சுத்தமாக இருக்குது ஆ ஆ அதுதான் இருக்குங்க இப்போ ஒன்றுக்கு இல்லை எதுக்கு எது ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வொரு கொட்டாய்லேயும் தனித்தனியாக இருக்கும் எதுக்கும் எந்த டச்சும் கிடையாது தனித்தனியாக இருக்கும் ஆடு மாடு கோழிக்கெல்லாம் ஆ ஆ சோப்பு போட்டு ஆ பினாயில் போட்டு மோட்ரு போட்டுக் கழுவி விட்டுர்றது

ஆமாம் ஆமாம்

அ ஆ ஆ ஆ போர் இருக்குது ஆ ஆ ஆ சுத்தமாக இருக்குது ஆ

அதுவும் நல்லா சுத்தமாக வச்சுருக்கேன் நல்லா நல்லாவும் இருக்குது இங்கே ரெண்டு மூணு ஆள் வேலை செய்யுது ஆ நல்ல பராமரிப்பாக இருக்குது ஆ ஆ ஆ ஆ புல்லு இருக்குது அது இந்த பக்கம் ப பசுமையான பக்கம் தானே

ஆமாம் ஆ வேப்பந்தழை இருக்குது ஆ வேப்பந்தழை இருக்குது மரங்கள் இருக்குது கழிச்சி போடுறது தான் புல்லு போட்டாலே கொஞ்ச கொஞ்சம் வேப்பந்தழையும் போடுறது தான்

ஆ ஆமாம்

ஆ சரி ஆ நல்லா நிற்கிதுவோ ஆ